ஒரு வியாபார நோக்கத்துடன் ஒரு தையல் கடையை ஆரம்பிக்கணுமுன்னா எவ்வளோ முதலீடுன்னு கேட்குறீங்களே எவ்வளோ முதலீடுக்கு பெருசுல்ல இன்னைக்கு தையல் மிஷின்னா நல்லா தைக்க தெரிஞ்ச டெய்லரு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் போடலாம் ரெண்டு மிஷின் மூணு மிஷின் போட்டாக்கா அவங்களுக்கு உள்ளார வருமானம் எடுக்குறதுக்கு குறஞ்சது தையல்க்கு அவங்க நல்லா தைக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் துணி எடுத்து கொடுத்தா ஒழுங்காக தைக்க தெரியுறவங்களா இருந்தாக்கா ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ்ஸு அஞ்சு ட்ரெஸ்ஸு அவங்க குறஞ்சது வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிர்ரூவா சம்பாதிக்கலாம் ரெடிமேடு போ அதாவது அளவு பொறுத்து இருக்குது பெரியவங்களுக்கு ஒரு அளவு இருக்கு சின்னவங்களுக்கு ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரே ட்ரெஸ்ஸு தான் சட்டைன்ன நான் போடுறது சட்டை தான் அந்த குழந்த போடுறது சட்டை தான் அதுக்கும் நூற்றி இரநூத்தம்பது ரூவா வரும் எனக்கும் எரநூத்தம்பது ரூவா வரும் பேண்ட்டும் அதே போல் தான் எனக்கும் நூற்றம்பது இரநூத்தம்பது ரூவா வரும் பையனுக்கு இரநூத்தம்பது ரூவா வரும் அதனால் வந்து தையலுக்கு தையல் கலைக்கு நல்லா ஒழுங்காக தெரிஞ்ச தையலாக இருக்கணும் அவங்க ஒரு நாளைக்கு எப்படி சம்பாதிக்கிறாங்கிறது அவங்களுடைய வேலையை பொறுத்துதான் இருக்கும் ஒரு சில டெய்லர்கள் செ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில டெய்லர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்து ஐந்நூறு ஆயிர்ரூவா சம்பாதிக்கிற கூட ஆள் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையை தான் தெரியணும் டெய்லருக்கு என்ன வேலை இருக்குறதோ அப்டி தான் நல்லா தெரிஞ்சால் தான் அந்த டெய்லர் வேலையை எடுத்து நம்ம செஞ்ச முடியும் அவங்களுக்கு மிஷின்னாக்க பவர் மிஷின் இருக்குது சாதா மிஷின் இருக்குது சாதா மிஷின் எடுக்கும் போது நம்ம கால் வந்து பெடல் போடணும் பவர் மிஷின்னா கரண்ட்டு செலவாவும் ஆனால் ரெண்டும் இருக்கிற மாதிரி தான் மிஷின் தேவை பெடலும் போடுற மாதிரி இருக்கணும் பவரும் தைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு மிஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பத்தாயிரமும் இருக்குது பதினஞ்சாயிரமும் இருக்குது பதினஞ்சாயிரத்தில் எடுக்கிற மிஷினும் அதே தான் பத்தாயிரத்தில் எடுக்கிற மிஷினும் அதே தான் ஐயாயிரத்தில் எடுக்கிற மிஷினும் அதே மாதிரி தான் இருக்குது ஏன்னா மிஷினை எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் மிஷினை பொறுத்த வரலும் ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு மாதிரி கம்பெனிகள் இருக்குது அதே போல் நிறைய கம்பெனிகள் கம்பெனி மிஷினை வாங்குனோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் சிங்கர் மிஷின் இருக்கு அது ஒரு ரேட்டு அதே போல் ப்ரித்தின்னு மிஷின் இருக்கு அது ஒரு ரேட்டு அந்த மாதிரி ரேட்டு வாரியாக பார்க்கணுமுன்னாக்க இன்னக்கு மிஷின்கள்ல ஏகப்பட்ட மிஷின் இருக்குது இன்னக்கு பவரும் இருக்கு பெடலும் இருக்குது பெடல் வந்து அதிகமாக எல்லாருமே வந்து பெடல் யூஸ் பண்ண போகறது கிடையாது பவரை தான் இன்னக்கு அதிகம் விரும்புறாங்க நீங்கள் அரசாங்கம் வந்து எப்படின்னாக்க அரசாங்கத்திட்ட ஒரு தொழில்ணுன்னா டெய்லர்னா அதிகமாக இது பண்ண முடியாது நம்ம ஒரு கொட்டேஷன் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கப்பறம்தான் அந்த மிஷினை நம்ம செலக்டட் பண்ணி பத்து மிஷனுங்கறதை வாங்குனம்னாக்க இன்னக்கு பத்து மிஷனுக்கு குறஞ்சது வச்சோம் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு லட்ச ரூவா ஆகும் ரெண்டு லட்சத்துக்கு அரசாங்கன்னு அது கேட்டாக்க எனக்கு அரசாங்கத்தில் உதவி கொடுத்தா பரவாயில்லை அது அரசாங்கம் உதவி கொடுக்கும் அதை வச்சு நம்ம இதாக செஞ்சுக்கலாம்